ஆ சொல்லுங்கள் சுனில் பார்பர்லேருந்து பேசுகிறோம் ஆ என்ன மாதிரி ஹேர்கட் மேம் நீங்கள் கேட்குற எல்லா ஹேர் நீங்கள் கேட்குற ஸ்டைலில் எல்லாம் பண்ணி விடுலாம் மேம் அதுலாம் பிரச்சினையும் இல்லை நீங்கள் ஆ நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணலாம் ஓ ஓகே மேம் மேம் ப்ளீச் பண்ணுறது ஒரு டூ ஹண்ட்ரெட் ஆகும் மேம் நீங்கள் ஹேர் கலரிங் கொஞ்சம் பண்ணிக்கிறீங்களா மேம் க்ரீன் கலர் இப்போ ட்ரெண்டிங் தான் க்ரீன் கலர் ட்ரெண்டிங்கா போய்கிட்ருக்கு ஓகே மேம் ஓகே மேம் மேம் நீங்கள் எப்போ வேணால் அப்பாய்ண்ட்மென்ட் சூஸ் பண்ணலாம் லிங்ககை வெப்சைட்டில் போய் அப்பாய்ண்ட்மென்ட் சூஸ் பண்ணலாம் நேராக கூட வரலாம் மேம் ஆ எப்போ மேம் வரிங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்